நான் ரம்யா பேசுகிறேன் நான் பூந்தோட்டத்தில் இருக்கேன் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ளம்பர் தானே பேசுறீங்க ஆ எங்கள் வீட்டில் கொஞ்சம் பைப் லைன்லாம் சரியில்லாமல் இருக்கு தண்ணி கசிஞ்சுட்ருக்கு டேன்ங்குக்கு போகிற பைபில் கொஞ்சம் தண்ணி கசியிது அந்த பைப்பை எனக்கு மாற்றணும் அப்புறோம் பாத் பாத்ரூம்லையும் டாய்லட் ரூம்லையும் ரெண்டு கணைக்ஷன் இருக்கு அது ரெண்டு ஒரே கணைக்ஷனாகருக்கு அது எனக்கு பிரிச்சு கொடுக்கணும் ஆ அப்புறோம் அடிப்பம்ப் வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு வாசர் போய்ருச்சு அதையும் எனக்கு சரி பண்ணி கொடுக்குணும் அப்புறோம் சின்ங்க்குக்குள்ளே எனக்கு தண்ணி கசிஞ்சுட்ருக்கு அதையும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குணும் புதுசாக பைப் மாத்துகிற மாதிரி இருக்கு அவர் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் வாங்கள் ஒன்றும் பிரச்சனல்ல நாங்கள் வீட்தில் தாருப்பேன் ஆ மொத்தமாக எவ்வளோ அமெளண்ட்டாகுன்னு கொஞ்சம் அப்ராக்ஸ்சிமேட்டாக சொல்கிறிங்ளா கொஞ்சம் அஜஸ் பண்ணி பண்ணுங்கள் ஆ தண்ணி நிறையா வேஸ்ட்டாக போய்ட்டுருக்கு கொஞ்சம் சீக்கிரோம் வரிங்ளா இன்னைக்கு வந்தாலும் எனக்கு ஓகே தான் ஆ நான் உங்களுக்கு வாட்ஸ்சப்பில் அனுப்பி வச்சுடுறேன் அந்த அட்ரஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்துருங்க ஆ வேறு கூட ஆள் வந்தாங்களும் அவங்களுக்கு நான் சம்பளம் போட்டு கொடுத்துட்றேன் எது பிரச்சனல்ல ம் ஆ ஓகே உங்கள் ஃப்ரீ டைம்மில் வந்து என்னென்ன வேணும்மோ அதலாம் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிவிட்டு போய்விடுங்க நான் கையில் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகே சார் ஓகே தேங்ஸ் ஓகே கண்டிப் கண்டிப்பாக சொல்றேன் சார் தேங்ஸ் தேங்க் யூ சார்